ஹலோ வணக்கங்க சார் ம் ஓகே சார் அப்பாச்சி ஆர்டிஓ இது த்ரீ ஜீரோ ஒன் மாடல் வேணுங்க சார் ம் ஏதோ நாளைக்கு எடுக்க முடியுமாங்க சார் ப்ரைஸ் எவ்ளோங்க சார் வருது அமௌண்ட்டு ஒன்று தொண்ணுறாங்க சார் ஓகே சார் ஆ எல்லாம் இருக்குங்க சார் ஃப்ரூஃபல்லாம் எல்லாம் இருக்குங்க சார்

ஓகே சார் ஓகே சார் சார் இப்போ ஃபெஸ்டிவல் போய்ட்ருக்கு எதாவது ஆஃபர் எதாவது இருக்கா பொங்கல் இப்போ போய்ட்ருக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல் போய்ட்ருக்கு எதுவும் ஆஃபர் ஓகே சார் இல்லை நாளைக்கு எடுக்கலாம்னு ஐடியா இருக்குங்க சார் ஓகே சார் ம்

ஆ ஓகே சார் சார் ஒயிட் கலர் அவைலபிளா இருக்கா ஓகே சார் ரோட் ப்ரைஸ் எவ்ளோங்க சார் வருது ரெடி கேஷில் வந்துவிட்டு ரெடி கேஷில் வந்துவிட்டு ஒன்று தொண்ணூறு வருதாங்க சார் ஓகே சார் ஓகே சார் ம் ஓகே சார் ம் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார்

ஓகே சார் சார் சார் ஷோரூம் வந்துட்டு உங்கள்ட்ட கான்டக்ட் பண்ணிக்கிலாமில்லைங்க சார் நேரில் பேசிக்கிலாமில்லைங்க சார் ஓகே சார் சார் சார் ஒரே ஒரு டவுட்டு சார் ஒரே ஒரு டவுட்டு இந்த ரெடி அமௌண்ட்டில் இது எடுக்கிற மாதிரி இருக்காதுங்க சார் இந்த இஎம்ஐ இதுமாரிதாங்க ர் போட்டு எடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே சார் ஓகே சார் பொங்கல் பொங்கலில் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லில் எடுக்குறதுனால எதாவது டிஸ்கவுண்ட்டு எதாவது கெடைக்குமாங்க சார் ஆஃபர் ஓகே சார் ஓகே சார் அதான் ஹெலுமட் சொன்னீங்க ம் ஓகே சார் ஓகே சார் ஆ நாளைக்கு வந்தால் பாத்துக்கலாமில்லைங்க சார் ஆ சரிங்க ஓகே சார் நாளைக்கு ஷோரூம் வந்துடுறேங்க சார் பேருங்க சார் ஓகே சார் நாளைக்கு ஷோரூம் வந்துவிட்டு உங்களை கான்டாக்ட் ஓகே சார் சேல்ஸ் மேனேஜர் ஓகே சார் நாளைக்கு நேரில் வந்துவிட்டு உங்களை கான்டக்ட் பண்ணிக்குறேங்க சார் ஓகே சார் ரொம்ப நன்றிங்க சார் ம் ஓகே சார்